ஹலோ ஓலா கம்பெனிங்களா ஆமாங்க நான் சென்னைக்கு புக் பண்ணியிருந்தேன் ஐந்நூறுரூபா கொடுத்து புக் பண்ணியிருந்தேன் இப்போது வந்து வரமுடியாத சூழ்நில அதனால் என் ப என் அகௌண்ட்டுக்கு என் பணத்தை திருப்பி அனுப்ப முடியுங்களா இல்லை யாருக் ஆ உங்கள் ட்ரைவருக்கிட்ட சொல்லி அவங்க கூகுள்பேவுக்கு தான் அனுப்பிருக்கிறேன் அதனால அந்த நே என் நம்பருக்கு அனுப்பு அனுப்பச் சொல்லுங்கள் அடுத்த வாரம் போய்க்கலானு இருக்கேங்க இந்த வாரம் வர முடியாத சூழ்நில அதனால் தான் சொல்கிறேன் இல்லைங்க இந்த வாரம் அனுப்பிடச் சொல்லுங்கள்